இந்தியாவின் அலுவல்மொழியான ஹிந்தி மொழி கூட தமிழ எப்படி ஒப்பிடுறாங்கன்னா ஹிந்தி வந்து வந்து வந்து என்ன சொல்லுறது கொஞ்ச பேர் தான் பேசுறாங்க பட் ஆனால் தொன்மையான மொழின்னு பார்த்தா தமிழ் தான் தமிழ் தான் ஸ்டார்டிங்கில வந்து ஆயிரம் பல்லாயிரம் கணக்குக்கு முன்னடியே தமிழ் தான் ஆதி காலத்துலந்து மனிதர் பேசுனது தமிழ் தான் பட் ஹிந்தி பார்த்தா அந்த வடக்கன்ஸ் தான் பேசிட்டுருக்காங்க முக்கால்வாசி அவங்க வந்து எப்படி சொல்லுறதுன்னா ஹரியானா பஞ்சாப் பீகார் இந்தமாதிரி ஒரு சில பேர் பேசி வந்து அதையே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதே இம்ப்ளி பண்ணிவிட்டாங்க ஏன்னா எங்கே போனாலும் ஹிந்தி தான் பேசணும் அப்படின்ற மாரி கொண்டு வர பார்க்கறாங்க பட் தமிழ் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும் தான் பேசுறாங்க அதிகமாக மெஜாரிட்டியாக பேசமாட்டுறாங்கன்றதால தமிழுக்கு பெருசாக ஒன்றும் மதிப்பு இந்தியாவில் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல பட் ஆனால் தமிழ்நாடு ஒரு சில ஸ்டேட்டில தமிழ்நாட்டில தான் முக்கியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க தமிழ்ல தான் எல்லாமே கொண்டு வராங்க ஏன் கல்வித்திட்டம் கூடம் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே தமிழில் கொண்டு வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம தமிழில் படிச்சால் வேலைக்கு அரசு வேலைக்கு கூட முன்னுரிமை கொடுத்து பண்ணுறாங்க அந்த இது கொஞ்சம் நல்லாருக்கு எப்படி தமிழுக்கு வந்து இந்தியா ஓவர் ஆல் இந்தியாவில் வந்து பெருசாக ஆனால் மோ ப்ரெஸ் என்ன சொல்லுறதுன்னா பிஎம் கூட சொல்றார் இதுமாரி தமிழ் தான் தொன்மையான மொழி அப்படின்னு அவரும் பாராட்டுறார் எல்லாரும் ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேருக்கு நல்லா எல்லாருக்கும் சென்றடையும் எல்லாரும் தமிழ கற்றுக்குற மாதிரி கொஞ்சம் பார்க்கணும் அதமாரி இப்போ என்னான்னா தமிழ்நாட்டில வந்து தமிழ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பட் ஒரு சில பிரைவேட் ஸ்கூலில் வந்து தமிழ் தேவயில்லை ஆல்டரேட்டில வேறு ஏதாச்சு ஹிந்தி மராத்தி அவங்கவுங்களுக்கு ஏத்தமாதிரி மாற்றிக்கிறாங்க அது கொஞ்சம் மாறணும்